தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லோரும் அவங்க அவங்க குலதெய்வக் கோயிலுக்கு கண்டிப்பாக வருஷத்து ஒரு தடவையாவது போய்டுவாங்க அதே மாதிரி உள்ளூர்லையே இருக்கிறவங்க மாதமாதம் அமாவாசை அப்போ குலதெய்வம் கோயிலில் போய் சாமி கும்பிட்டே இருப்பாங்க கண்டிப்பாக பழனியில் கந்தசஷ்டி விழா ரொம்ப விசேஷமாக கொண்டாடுவாங்க வருஷத்துக்கு ஒரு தடவை பாதயாத்திரை போகிறது நிறையா மக்கள் ஒன்று சேர்ந்து போவாங்க அது ரொம்ப விசேஷமாக இருக்கும் திருப்பதியில் இப்போ புரட்டாசி மாதம் தசரா விழா ஏழு நாளும் நவராத்திரி ஒன்பது நாளும் கொண்டாடுவாங்க அதுவும் விசேஷமாக இருக்கும்